அந்த காலத்தில் வந்து இது கூரப்புடவ கண்டாங்கி சேலை இந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டுருந்தாங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து பின்னு வைக்காம பிளவுஸ் வைக்காம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கள் இப்போ மாறிடுச்சு இப்போ வந்து பிளவுஸ் போட்டு பின்னு வச்சு குத்தி மாடலாக மாறிட்டு ஸேரி கட்டுறது டிசைன்கள்லாம் மாறிடுச்சு சுடிதாரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்கள் மெடி பாவாடைசட்ட நகை நகைகளுமே இந்த ஒன் இந்த வட்டம் மாறிடுச்சு எப்படி சொல்கிறேனா அப்போ வந்து கண்டட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டுருந்தாங்கள் இப்போ வந்து கழுத்தை ஒட்டி நெக்லஸு செயினு தாலி செயினு ஜிமிக்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்போது விட இப்போ வந்து கலாச்சாரம் மாறிடுச்சு நிறையா வளையல் தங்க வளையலுக்கு கொலுசு இந்த மாதிரி எல்லாமே மாறி வந்துடுச்சு இப்போ வந்து டிசைன் டிசைன் எல்லாமே டிசைன்கள்லாம் ரொம்ப மாறிட்டு வந்துருச்சு கவுண்டர்மாலை நெக்லஸு ஜிமிக்கி வளையல் மோதுரம் எல்லாமே மாறிட்டு வந்துடுச்சு